இந்தியாவில் வேலைவாய்ப்பு எங்கே இருக்குது எங்கையுமே இல்லையே காலேஜ் மட்டும் ஓப்பன் பண்ணின்னே இருக்காங்க இன்ஜினியர்ஸ் வந்து அதிகமாக இருக்கறாங்க அதே மாரி ஐடிஐ முடிச்சவங்களும் இருக்காங்க டிகிரி முடிச்சவங்களும் இருக்காங்க இவங்களுக்கு வேலைவாய்ப்பு எங்கே இருக்குது எங்கையுமே வந்து கம்பெனியும் ஓப்பன் பண்ணல கவர்மெண்ட் ஜாப்பும் எங்கேயும் இல்லை கவர்மெண்ட்டில கேட்டால் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் ரிட்டையர்டுன்றனால அங்கேயும் வந்து வேலைவாய்ப்பு இல்லை அவங்களுக்கு இதனால வந்து எங்கே வேலைவாய்ப்பு இங்கே இருக்குது எங்கேயுமே இல்லை அதனால வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கி தரணும் அதை தான் வந்து நல்ல ஒரு இந்தியாவுக்கு வந்து சமுதாயத்தை உருவாக்க முடியும் இளைனர்களை வந்து பாதுகாக்க முடியும் அதே போல இளைனர்களுக்கு வேலைவாய்ப்பு அமைச்சிக் கொடுத்தால் மட்டுமே நாம் பயன்படுத்தலாம்